ட்ரெயின்ங்கிறதே வந்து பார்த்திங்கனா ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் தான் முதற் முறையா வந்து பார்த்திங்கனா ட்ரெயின்ங்கிறதே கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மும்பை டு கராச்சி ஆயிரத்தி எண்நூத்தி ஐம்பத்தி மூணில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறோம் தான் ஒவ்வொரு இதாக கொண்டு வர ஆரமிச்சாங்க கொல்கத்தா மும்பை அந்த மாதிரிலாம் கொண்டு வர ஆரமிச்சாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா ட்ரெயின் வந்து ரொம்ப அத்தியாவசியப் போக்குவரத்துக்கே ரொம்ப முக்கியமானதாக வந்து ட்ரெயின் இருக்குது இப்போ பஸ்லலாம் போனோம் அப்படினா பிள்ளைங்களாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படினா வந்து பார்த்திங்கனா மற்றதுலாம் போக ரொம்ப நேரம் ஆகும் இப்போது வந்து பார்த்திங்கனா இப்போ ட்ரெயினில் போகிறவுங்க வந்து பார்த்திங்கனா வீடு மாதிரி இப்போ குழந்தைங்கள்லா கூட்டிகிட்டு போகும்போது அங்கே தொட்டில் கட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போது வந்து பார்த்திங்கனா ட்ரெயினில் போகிறது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது வயதானவர்களுக்கும் சரி சிறிய குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறவ இதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ட்ரெயின்னு அப்படின் சொன்னாலே வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோசப்படுகிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கனா ட்ரெயினில் ரொம்ப இதாக இருக்குது இப்போலாம் வந்து நாங்கள் கடலூரிலேருந்து மதுரை இப்போ வந்து தென்காசி இந்த மாதிரி போகணுன்னா ட்ரெயினில் தான் போ டிக்கெடெலாம் புக் பண்ணி போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் சக்கரங்களெலாம் வந்து பார்த்திங்கனா முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கனா இந்த ரயில் வண்டி போட்டு இந்த கரிகினு கரிய போட்டு அந்த மாதிரி சுற்றுறதுல்லாம் வந்து ரொம்ப சௌண்டாகவும் இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரியும் பக்கத்தில் இருக்கறவங்களுக்கு பிரச்சினையாவும் இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கனா எலக்ட்ரிக் ட்ரெயினாக கொண்டு வந்துட்டாங்க எலக்ட்ரிக் ட்ரெயினாக கொண்டு வந்ததுனால் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாகவே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி தான் இதாகுது அப்போது வந்து பார்த்திங்கனா இப்போ இருக்கைககளெலாம் வந்து பார்த்திங்கனா ஸ்லீப்பிங்கும் படுத்துகிட்டே போகிற மாதிரியும் இல்லை இருக்கை வசதி உட்காந்து போகிற மாதிரியும் இருக்குது புக் பண்ணுறதலாம் எளிமையாகவும் இருக்குது மொதல் நாள் கூட வந்து பார்த்திங்கனா புக் பண்ணுறதுக்கு டிக்கெட் போட்டு கிடைக்கல அப்படிங்கும்போது மொதல் நாள் கூட இல்லை அப்போ ட்ரெயினில் ஏறிட்டு கூட புக் பண்ணுற வ ஃபெசிலிட்டியெலாம் இருக்குது அப்போது வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து சாப்பாடுலாம் முன்னாடியெலாம் அந்த காலத்தில் போகும்போது என்ன பண்ணுவோனா சாப்பாடுலாம் கட்டி மொத்தமாக எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ வேணும் அப்படினா ஐஆர்சிடிசி மூலமாக வந்து பார்த்திங்கனா அவங்களே வந்து கேட்ரிங் சர்விஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களே வந்து பார்த்திங்கனா இன்ஸுரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ரயிலை பொருத்த வரைக்கும் நிறைய இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கனா நமக்கு டீ வேணுனா டீ வாங்கி குடிச்சுக்கலாம் காஃபி வேணுனா காஃபி வாங்கி குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக் கொடுக்கக்கூடியதாவும் இது இருக்கு இப்போது வந்து பார்த்திங்கனா இப்போ கூட ஒடிசாவில் வந்து ஒரு ட்ரெயின் க்ராஸ் வந்து நடந்துச்சு அதுலெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஏதோ கவச் அப்படிங்கற தொழில்நுட்பம் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரில்லாம் போட்டுருந்தாங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கனா தொ ட்ரெயின் தொழில்நுட்பம் வந்து மக்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான போக்குவரத்தில் ட்ரெயின்ங்கிறது வந்து பார்த்திங்கனா மிக முக்கியமான போக்குவரத்தாக இருக்குது எல்லாருக்குமே வந்து இந்த போக்குவரத்து எளிதாகவும் ஏ ஏ எளிதாகத்தான் இருக்கிறது அதனால் வந்து பாத்திங்கனா ட்ரெயின் போக்குவரத்தை தான் மக்கள் வந்து போக்குவ பஸ்ஸை விட ட்ரெயினில் தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது நாங்கள் எல்லா வந்து பார்த்திங்கனா எங்கள் இப்போ சொந்த ஊர் கடலூர்னா விருத்தாச்சலத்தில் இருந்து ட்ரெயினில் தான் வந்து பார்த்திங்கனா மதுரை திண்டுக்கலெலாம் போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்குவோம் குடும்பத்தோடய போகிறதுக்கு ரொம்ப சந்தோசமாகவும் இருக்குது இந்த ஜெர்னி